என்னங்க யாருங்க ஆமாம் ஃபேன் கடை தான் சரி நாலு ஃபேனுங்களா

ஃபேன்னு வந்து மூவாயிரம் மூவாயிரத்தில் இருக்கு ரெண்டாயிரத்து ஐந்நூறில் இருக்கு நா நாலாக இல்லை கம்பெனி நல்லா கம்பெனி தான் நாலாயிரத்தில் இருக்கு ஒரு வருடத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் பண்ணி தரோம் ஆ கேரண்டி ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் கேரண்டி ஆ அப்போ எந்த எந்த ரேட்டில் வேணும் நீங்களாக பார்த்து வந்துருவீங்களா நாங்கள் கொண்டாந்து டெ டெலிவரி பண்ணவா சரி உங்கள் அட் ஆ சரிங்கண்ணா சரிண்ணா வேனில் ஆள் அனுப்புகிறன் பையனை டெலிவரி பண்ணிவிட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சிருங்க பணத்தை பில்லு பில்லு வேணாலும் கொடுத்து அனுப்பிச்சி விடுறேன் ஆ சரி அப்புறம் அப்புறம் என்ன வேறு ஃப்ரிட்ஜி இருக்கு ஃப்ரிட்ஜி இருக்கு வாஷிங் மெஷின் இருக்கு ஏசி இருக்கு வேறு வேறு வேறு எதாவது வேணும்ன்னா சொல்லுங்கள் பண்ணி தரேன்

ம் சரிங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க பணத்தை